யோகா யோகாசனம் என்பது ஒரு வகையான உடற்பயிற்சியா அல்லது அதில் வேறு ஏதாவது நன்மைகளும் இருக்கின்றனவா எஸ் யோகாசனம் என்பது வந்து ஒரு வகையான உடற்பயிற்சினு சொல்லலாம் ஏன் யோகாசனத்தை வந்து உடற்பயிற்சினு சொல்கிறாங்க அப்படினா நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு யோகாசனமுக்கும் அதுக்கு பின்னாடி பல நன்மைகளும் பல காரணங்களும் இருக்குது ஒரு யோகாசனம் நம்ம செய்கிறோம் அப்படினா அந்த யோகாசனத்தின் மூலம் பல நன்மைகள் நம்ம உடலுக்கு இருக்குது பத்ம யோகாசனம் யோகாசனம் அப்படி நிறைய யோகாசனங்கள் இருக்குது அது பேரு வந்து சரி வர தெரியல இந்தமாதிரி நிறைய யோகாசனங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு யோகாசனமும் செய்வதன் மூலம் அதற்கு நம்ம செய்கின்ற ஒவ்வொரு யோகாசனமில் அந்த ஒவ்வொரு யோகாசனத்திற்கும் ஒவ்வொரு வந்து நன்மையும் உடல் நல்லதும் இருக்குது ஓகேவா உடல் எடையை குறைப்பதற்கான அது சம்மந்தப்பட்ட யோகாசனங்கள் மூச்சு கோளாறுகளை நீக்குவதற்கான யோகாசனங்கள் இதயத்துடிப்பை சீராக வைத்துக் கொள்வதற்கான யோகாசனங்கள் அதுமாதிரி அந்தந்த ஒரு விஷயத்து ஒரு பாதிப்பு உடல் பா பா கோளாறுகள் இருக்குல்ல அதுக்கும் சரி பண்ணுற விதமாக ஒவ்வொரு யோகாசன வகைகள் வந்து இருக்கிறது அதனால் தான் சொல்கிறாங்க யோகா செய்யுங்க உடலை ஆரோக்கியமாக வைத்துகொள்ளுங்கள் ஓகேவா அப்படினு சொல்கிறாங்க யோகா செய்தால் கண்டிப்பாக உடலை வந்து நம்ம கட்டுக்கோப்பில் வைத்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து மாற்று கருத்து மாற்று கருத்து நம்ம யாராலும் வந்து இல்லைனு சொல்ல முடியாது ஓகேவா இப்போ ஈஷா யோகாவை எடுத்துக்கோங்க அவரு வந்து எத்தனை வயசு ஆகும் பார்க்குறத்து அவ்வளோ இதாகருக்காரு ஆனால் அவரு செய்கின்ற யோகாசனங்கள் வந்து நம்மளால செய்ய முடியுமா அப்படினா கண்டிப்பாக முடியாதல்லவா அதை மாதிரி தான் யோகாசனங்கள் செய்ய செய்ய உடல் ஆரோக்கியம் அடையுமே தவிர அளக்கீட ஒன்றும் கிடையாது ஓகேவா எந்த வயதினரும் யோகாசனம் பண்ணலாம் சமூக வலைத்தளங்களில் நான் பொதுவாக பார்க்கும்போது சில வயதான தாத்தா பாட்டி அவங்களாம் அவ்வளவு நிமிர்ந்து குனிந்து முதுகை வளைத்து யோகாசனங்கள் வந்து செய்வாங்க அதே யோகாசனத்தை வந்து என்னால் செய்ய முடியுமா அப்படினாலும் என்னாலேயும் செய்ய முடியாது எனக்கு என்னதான் வந்து வயது இன்னும் முதிர் ரொம்ப முதிர்வு அடையிலைனாலும் அந்தமாதிரி யோகாசனங்களை வந்து என்னால் செய்ய முடில அதுக்கு காரணம் வந்து நான் வந்து யோகாசனம் முன்னாடி செஞ்சேன் ஆனால் இப்போ வந்து இடையில வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் செய்யல அந்தமாதிரி இந்த இருக்கிற சூழ்நிலையில் வந்து யோகாசனம் செய்கிறது வந்து உடலுக்கு வந்து பல நன்மைகளை வந்து கொடுக்கும் அது எப்படினா ஒவ்வொரு யோகாசனத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு இது இருக்கும் ஒரு நன்மைகள் இருக்கும் அதுபோல் யோகாசனங்களில் வந்து பல வகை இருக்குது அந்த பல பல வகைக்கும் பல பல ரீசன்கள்லாம் வந்து இருக்குது அதுக்கு நம்ம யோகாசன மையங்களுக்கு யோகாசனம் இல்லை யோகாசனம் புக்குகளில் அந்தமாதிரி கேட்டால் வந்து நமக்கு ஃபுல் டீடைல் வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் யோகாவின் முக்கியத்துவத்தை அறிவதற்கு யோகாதினம் வந்து கொண்டாடப்படுகிறது அதுமட்டுமில்லாமல் நான் ஸ்கூல் படிக்கும்போது பாட புத்தகங்களிலும் யோகாசனங்கள் வந்து சம்மந்தமான வினாக்கள் வந்து கேட்கப்பட்டுருக்கும்